ஹலோ ஹலோ ஆ சொல் ஆ சொல்லுங்கள்

ஆ சொல்லுங்கள் மேடம் ஓகே ஜி

பெப்பர் தோசை இருக்கு ரவா தோசை இருக்கு ஆனியன் தோசை இருக்கு ரோஸ்ட் இருக்கு நெய் தோசை இருக்கு பொடி தோசை இருக்கு மசால் தோசை இருக்கு வீல் தோசைன்னு ஒரு புதுசு புது ஸ்பெஷல் ஒன்று இருக்குது அப்புறம் சிக்கன் தோசை இருக்கு மட்டன் தோசை இருக்கு உங்களுக்கு எந்தமாதிரி வெரைட்டிஸ் வேணுன்னு சொல்லுங்கள் முட்டை தோசை போடலாம்

ஆ சரி சரிங்க மேம் நான் உங்களுக்கு என் அட்ரெஸ்ஸை உங்களுக்கு வாட்ஸப்பில நான் செண்ட் பண்ணுறேன் எவ்வளோ பேமெண்ட் ஆகும்னு நான் சொல்லுறேன் உங்களுக்கு நீங்கள் அதை எனக்கு அட் அட்வான்ஸாக எனக்கு கொஞ்சம் பணத்தை முன்னாடியே கொடுத்துட்டீங்கனா கொஞ்சம் நல்லாருக்கும் நான் உங்களுக்கு ம்

கண்டிப்பாக நான் வாட்ஸப்பில செண்ட் பண்ணுறேன் ரொம்ப நல்லாருக்கும் ஆ சரிங்க உங்களுக்கு செண்ட் பண்ணுறேன் தேங்க் யூ தேங்க் யூ மேம் ஆ தேங்க் யூ